தமிழ்மொழியிலேந்து பிறமொழிக்கு வந்து மொழி பெயர்க்க நான் அதிகமாக விரும்புனது கிடையாது தமிழ்மொழியே எனக்கு வந்து போதுமான இருந்தது தால தமிழ்மொழியதான் நான் அதிகமாக பயன்படுத்திட்டு வரேன் எல்லா விஷயத்துக்கும் எழுதுகிறதாருந்தாலும் படிக்கிறதாயிருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் பொதுவாக அப்படிதா பயன்படுத்தி வந்தேன் அ எனக்கு மொழிபெயர்கனு விரும்பப்பட்டதுனு பார்த்திங்கன்னா ஆங்கில மொழி ஆங்கில மொழிக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் மொழி பெயர்த்திருக்கேன் அது தமிழ்லேருந்து கன்வெர்ட் பண்ணும் போது அது அது கொஞ்சம் கடினம் மாரிதான் இருக்குது தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மாற்றும் போது அது கொஞ்ச கஷ்டமாகதா இருக்குது அதனால் வந்து நான் தமிழே வந்து அதிகமாக பயன்படுத்துகிறதால நாம் வந்து மொழிக்கும் அதிகமாக அ மாற்ற விரும்பலை